கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு நடத்துகிற ஒ நடத்துகிற மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்த்தா முதலில் இந்த அரசு மருத்துவமனை இதாங்க சிறந்தது இது மாவட்ட அளவிலான முதன்மை அரசு மருத்துவமனை அது மட்டும் இல்லாமல் தாலுக்கா மாநில அரசு மருத்துவமனையில் பெரும்பாலும் கிராமப்புரம் நகரப்புரத்தில் இருக்கும் இருக்குது உதாரணத்துக்கு உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டையில் முக்கிய அரசு மருத்துவமனை இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா உணவு திட்டம் மூலமாக பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு காலை மதிய உண இரவு உணவு திட்டம்லாம் தராங்க இலவசமாக தராங்க முத்துலட்சுமி சீரமைப்பு திட்டம் மூலமாக பொது மருத்துவமனையில பிரசவத்துக்கு பதினெட்டாயிரம் மானியம் தராங்க கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமா மருத் மருத்துவ பரிசோதனையும் மாத்திர சத்துணவு கொடுக்கறாங்க சிசுவுக்கு இது தடுப்பூசி இலவசமாக தராங்க நமக்கு இந்த மாதிரி திட்டத்தில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வழங்குறாங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்ஸு சேவையும் சேவை மூலமாக இலவசமாக கிடைக்குது இது மாதிரி நல்ல நல்ல திட்டமெல்லாம் இருக்க இருக்குது நம்மளோட அரசாங்கம் இன்னும் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தால் சிறப்பாக பயன் உள்ளதாக இருக்கும்